எங்கள் பகுதியில் வழிபாட்டுத்தலம் நிறைய இருக்குது அதாவது திருப்பதி திருவண்ணாமலை சிதம்பரம் ஸ்ரீரங்கம் காசி இதில் திருப்பதி வெங்கடேஸ்வர ஆலயம் அது வந்து நிறைய பேர் இந்த திருமு ஏழுமலையான் கோவிலுக்கு போய்விட்டு வந்தால் திருப்பம் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு போவாங்க அப்புறம் புரட்டாசி சனிக்கிழமை வார ச வாரம் எல்லாத்துக்கும் போய்விட்டு வந்தால் நல்லதுன்னுவாங்க தளுகை போடுவாங்க பெருமாளுக்கு அப்புறம் திருப்பதிக்கு நடந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க ஏழு மலைக்கு நடந்து போய் மலை மேலே ஏறி போயும் பார்க்கறவங்களும் இருக்காங்க நேராக பஸ்சில் போய் பார்க்கறவங்களும் இருக்காங்க அது ஒன்று அடுத்து திருவண்ணாமலை அங்கே வந்து நிறைய சித்தர் வழிபாடு இருக்குது அது ஒரு அக்னி தலம் அந்த அக்னி தலம்ட்ட வந்து கார்த்திகை மாதத்துல கார்த்திகை தீபம் அன்றைக்கு ஏற்றுவாங்க அது பேர் மகரஜோதினு சொல்லுவாங்க அந்த ஜோதியை பார்த்தோன்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த ஜோதி வழிபாடு வந்து அந்த மலை மேலே ஏறி போய் பெரிய காடா துணியை எடுத்துகிட்டு போய் நிறைய இருக்குது பெரிய கொப்பரையில் நெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றுவாங்க அது வந்து ஒரு மாதத்துக்கிட்டக்க அது நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அடுத்து சிதம்பரம் சிதம்பரம் வந்து நடராஜர் கோவில் அது வந்து நடரா இது செ சிவன் வந்து நடமாடிய இடம்னு சொல்லுவாங்க அந்த சிதம்பரத்திலே ஒரு ரகசியம் சிதம்பர ரகசியம்னு ஒன்று சொல்கிறாங்க அது என்னென்று எனக்கு தெரியலை நீங்கள் போய் பார்க்கறவங்க பாருங்கள் அடுத்து ஸ்ரீரங்கம் அது ஒரு வைஷ்ணவ தலம் அது வந்து ஏகாதசி அன்றைக்கு அந்த கோயிலை திறப்பாங்க ஏகாதசி அன்றைக்கு விரதம் இருந்து அந்த கோயிலை போய் காலையில் ஏ போய் அஞ்சு மணிக்கு போனோன்னால் காலையில் வந்து சொர்க்கவாசல் திறப்பாங்க அது வைஷ்ண எல்ல எல்லாேருமே போய் பார்க்கலாம் பார்த்தா நல்லது அடுத்து காசி காசி வந்து வாரணாசியில் இருக்குது அது வந்து அங்கே போய் நம்ம ஏதாவது ஒரு பொருளை மறக்கணும்னு இன்னா அங்கே போய் நம்ம அதை மறந்துவிட்டு சொல்லிட்டு எனக்கு அது வே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுவிட்டு வந்தால் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னுவாங்க அப்புறம் நம்ம வந்து அந்த ஊரில் போய் நம்ம முக்தி அடையணுன்னாக்கால் அங்கேயே இருந்து நம்ம உயிரை விட்ருலாம் அவ்வளோ தான்